ஆமாம் மோஸ்ட்லி கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு கடன் வாங்குவாங்க அதாவது இப்ப வந்து பெரிசா இங்கே யாரும் அவ்வளவா வேலைக்கெலாம் போகிறது கிடையாது முந்திரி மட்டுந்தான் எங்களுக்கு அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு ஒரு ரிலேஷன் வீட்டில் ஒரு ஃபங்ஷன் வருது அவர்களுக்கு நிறைய செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அமௌன்ட் தேவைப்படும் அப்படி இருக்கும்போது டக்குனு ஒன்று இருக்கிற நகையை போய் அடகு வைப்பாங்க அப்படி நகை இல்லை அப்படினா இப்படி இப்போ வந்து கம்மியான அமௌன்ட் ஒரு ஐநூறுபாய்குள்ள தேவை அப்படினா இப்படி பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க கிட்ட இப்படி கை மாற்றா வாங்கிடுவாங்க இதுவே கொஞ்சம் ஆயிர கணக்கில் கடன் வேணும் அப்படிங்கம்போது முடிஞ்சளவுக்கு நகை இருந்தால் அதை வச்சு வாங்குவாங்க பேங்கில் அப்படி இல்லை அப்படினா ஏதாது லோன் அப்ளை பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படினா உடனே வந்து இங்கே கந்து வெட்டிகாரங்கள் நிறைய பேர் இருக்காங்க வட்டிக்கு விட்டு சம்பாதிக்குறவங்க இருக்காங்க அவங்க கிட்ட ரெண்டு வட்டி மூணு வட்டி அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கடன் வாங்குவாங்க சில பேர் வாங்கிட்டு இன்னும் வட்டியே கட்டிட்டிருக்காங்க அது வட்டி மேல் வட்டின்னு போய் போய் நிறைய பிரச்சினை ஆகியிருக்கு சில பேர் வந்து அந்த வட்டிக்கு கொடுத்தவுங்க வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து சண்டை போடுறது அவ்ங்களோடய லேண்ட் அந்த மாதிரி இருக்கறது சீஸ் பண்ணுறது இல்லைனா அவங்களுக்கே தெரியாமல் அவுங்களோட லேண்டை வந்து அவங்க பேரில் எழுதிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு இங்கே இப்போதுமே நிறைய பேர் வந்து பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற லேண்டை காம்ச்சு கோடி கணக்கில் கடன் வாங்கிடறாங்க அவங்க ஒய்ஃப்புக்கு தெரியாமலே அப்படி அவங்க ஒய்ஃப்புக்கு தெரியாமல் கடன் வாங்கிட்டு இப்போ அந்த லேண்ட் வந்து யாருக்கு கடன் கொடுத்தாங்ளோ அவங்களே எடுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சி ஸோ அதுக்கப்புறோம் அவங்க வந்து என்ன பண்ணிணாங்க அந்த லேண்டில் போய்ட்டு முந்திரி பொறுக்கலானு போகும்போது இது நாங்கள் வாங்கிட்டோம் நீ பொறுக்க கூடாதுன்னு சொல்லி சண்டை வந்து அதுக்கப்புறோம் தெரியுது அவங்கள் ஒய்ஃப்புக்கு ஓகே இந்த லேண்டை வச்சு அடமானம் பண்ணி பணம் வாங்கியிருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு அது ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல நிறைய இடத்துல அந்த மாதிரி அந்த அந்த ஒரு லேண்டை வச்சு வச்சு எல்லார் கிட்டேயும் காசு வாங்கியிருக்காங்க இப்போ யார் யாரை ஏமாத்துறதுனே தெரியல அந்த மாதிரி போயிட்டிருக்கு கடன் வாங்கி உருப்புடியாக எதும் செஞ்ச மாதிரியும் தெரியல கடன் வாங்கி ரொம்ப பந்தாவாக ஆடம்பர செலவு பண்ணுறது அந்த மாதிரி பண்ணி ரொம்ப பேரழிஞ்சு போகிறாங்க ஆனால் இங்கே முடிஞ்சளவுக்கு கடன் வாங்குறதலாம் தவிர்க்கிறதுதான் வாழ்க்கைக்கு நல்லது இருக்கிறத வச்சுக்கிட்டு இப்போ நம்ப நாளைக்கு வந்து அந்த ஃபங்ஷனில் போய் செய்ய செய்ய வேண்டியது இருக்கு அப்படினா நம்ம ஃபங்ஷன் வைக்கும்போது யாருகிட்டேயும் நம்ப வாங்காமல் இருந்துதா நம்ப போய் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அதனால் நம்பளும் யாருக்கிட்டேயும் வாங்க வேணாம் நம்பளும் திரும்ப கொடுக்க தேவையில்ல ஏனால் இப்போ நம்ப ஒருத்தவங்கள் வந்து நம்ப ஃபங்ஷனில் ஆயர்ரூபாய் வைச்சாங்க அப்படினா அவங்கள் ஃபங்ஷனுக்கு நம்ப ரெண்டாயிரரூபாய் வைக்கணும் அப்படிதான் இருக்கும் இங்கே ஸோ அந்த தேவையே இல்லை அவங்களும் வைக்க தேவை இல்லை நம்பளும் வைக்க தேவை இல்லை அது மாதிரி இருந்தால் கடனே வராது